இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து விளையாட்டு துறையின்னு எடுத்துகிட்டாலே வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய இருக்குது ரிலே ரன்னிங்கி பாடிபில்டிங் வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் அது இதுன்னு சொல்லிடு நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதில் வந்து நிறைய பேர் வந்து போதை பொருள் பயன்படுத்துறதை தடுக்கிறதுக்காக நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி தான் இப்போலாம் உள்ளவே அனுப்புவாங்க இதுமாரி வந்து நல் நிறைய பேர் வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து அதில் நல்லா காட்டணும்ங்குறதுக்காக போதை பொருள்லாம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸுக்குள்ள போகும் போது டாக்டர்ஸ் வந்து தரவ்வா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க ஆனால் முன்னாடி உள்ள காலத்துலலாம் வந்து இதுமேரிலாம் செக் பண்ணதுலாம் இல்லை அப்போல்லாம் வந்து அந்த அளவு ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோவா வரவும் மாட்டாங்க அதோடு இல்லாமல் இதுமேரி போதை பொருள்லாம் வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க இப்போ வந்து சில பேருலாம் வந்து அதுக்கான போதை பொருள் எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிடு நிறைய இப்போல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க இப்போ வந்து நார்மலாக பேசிக்காக நம்ம வந்து ஸ்போர்ட்ஸுன்னு எடுத்துக்கிட்டாலே இதுமாரி பேசிக்காக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க